வேலைக்குப் போனால் பெண்களுக்கு ஒன்றும் பாதுகாப்பு இல்லை ஏதோ பயந்துக்கின்னு தான் போயிக்கின்னு வந்துக்கின்னு இருக்கிறாங்க ஒன்றும் சுத்தமான பாதுகாப்பு இல்லை அதுக்கு அதுக்கு ஏற்ற மாரி ஒன்றும் கவர்மெண்டு ஒன்றும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை பெண்களுக்கு பாதுகாப்பே தான் கிடையாது வேலைக்கு போனாலும் இப்போது வீட்டுக்கு போய் நெ வீட்டுக்கு வீட்டுக்கு வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தால் தான் நிலை இதுவரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தான் ஒரு பயம் தான் பெண்களை நினைச்சு போய் வருவாங்க வந்த பிற்பாடு நல்ல உயிர் வரும் நமக்கு பெண்களுக்கு ஒன்றும் அவ்வளோவா பாதுகாப்பு இல்லை என்னென்னமோ பண்ணுறாணுங்க என்னென்னுமோ போகிறானுங்க ஒன்றும் அது படிக்க வைக்க முடில பயமாக இருக்குது ரொம்ப மோசமாய் போச்சு இப்போ ஒன்றும் பாதுகாப்பு இல்லை இப்போது பெண்களுக்கு